நான் வந்துவிட்டு பைக்கில் போகிறதுக்கான காரணம்னு என்ன சொல்கிற காரணம் அப்படினா என்ன சொல்கிறதுன்னா நான் வந்து பைக் மேலே வெச்சிருந்த இன்ட்ரெஸ்ட்டுனே சொல்லலாம் ஏன்னா வந்துவிட்டு நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு பைக்குனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்லப்போனால் வந்துவிட்டு ரீசன் என்னென்னா வந்துவிட்டு நான் வந்து ஸ்கூலிங்கெல்லாம் அப்போ வந்து நடந்துதான் போய்ட்ருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் கூட பைக்கில் போவாங்க அப்போருந்து அவங்கள பார்க்க பார்க்க தான் எனக்கு வந்து பைக்குனா வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாகிருச்சி ஆனால் நான் வந்து பைக்கில் எப்போ போனேன் அப்படினா வந்து நான் டென்த்து படிக்கும்போது தான் வந்து நான் பைக்கிலே என்னை கொண்டு ஸ்கூலில் விட்டாங்க அந்த ஒரு மொமெண்ட் வந்து இப்போ வரைக்குமே என்னால் மறக்கவே முடியாது ஆனால் ரொம்ப நாள் ஆசை வந்து அப்போ வந்து எனக்கு நெறைவேறுருச்சி அதுக்கப்புறம் வந்துவிட்டு நான் ஸ்கூலிங்கெல்லாம் முடித்து காலேஜுல்லாம் போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் பைக் எடுக்க ஆரம்மிச்சிட்டாங்க அதில் வந்துவிட்டு இன்னுமே வந்து பைக் மேலே வந்து ஆசை அதிகமாகிடுச்சி அவங்க கிட்டே ஒரு டைம் ஓட்டி பார்க்குறேன் குட்றா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க வந்து ஒரு டைம் கொடுப்பாங்க ரெண்டு டைம் கொடுப்பாங்க ஆனால் நம்ம ஆசைக்கிணங்க வந்து கொடுக்கவே மாட்டாங்க அதனால் வந்து பைக் மேலே இன்னுமுமே ஆர்வம் வந்து அதிகமாகிடுச்சி அதனால் நான் வந்து காலேஜ் போயிட்ருக்கும்போது வந்து பார்ட் டைம்மு ஒர்க்கு போய் நானாக சொந்தமாக வந்து காலேஜ் தேர்ட் இயர் முடிக்கும்போது ஒரு பைக் எடுத்தேன் அந்த பைக் எடுத்ததுலேருந்து தான் என் லைஃப் மாறுச்சுனேக் கூட சொல்லலாம் ஏன்னா பைக் வந்து அவ்வளோ நான் லவ் பண்ணேன் அவ்வளோ நேசித்தேன் அது இல்லைனா என் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் இப்போது வரைக்குமே இந்த செகண்ட் வரைக்குமே பைக்குனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பைக்குனால என் லைஃப் மாறுச்சுனேக் கூட சொல்லலாம் அதில் பார்த்திங்கன்னா வந்து என்னோடய டிப்ரெஷனு ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து பைக் ஓட்டும்போது எனக்கு வந்து எல்லாமே அப்டியே மாறும் அதனால் எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனு நான் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறேனா நான் பைக் எடுத்துட்டு வெளியில் எங்கேயாவது ஒரு பக்கம்னாலும் போய்ருவேன் அதனால் எனக்கு ரொம்ப பைக்குனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுதான் இதில் தான் வந்து என்னோடய பைக்கு ஜெர்னி வந்து ஸ்டாட் ஆச்சு இப்போது வரைக்கும் நல்லாயிருக்கு